யோகா செய்கிறது ரொம்ப நல்லது இப்போ புதுசாக கற்றுக்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்து இதை ஒரு யோகா ஏதோ ஒரு புதுசாக வேறு யாரோ சம்பந்தப்பட்டவங்க அமைதியாக இருக்கிறவங்கதான் செய்யணும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்காம இதை ஒரு ஜஸ்ட் ஒரு உடற்பயிற்சி மாதிரியே ஃபிஸிக்கல் எக்சசைஸ் மாதிரியேவே இதை எடுத்துக்கலாம் நம்ம ஸ்கூலெல்லாம் ட்ரில் பண்ணியிருப்போம் அதே மாதிரிதான் அந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு திரும்ப ரிவர்ஸில் எய்ட் செய்கிற மாதிரி அதே மாதிரி நினச்சி இது ஒரு வகையான உடற்பயிற்சி அப்படின்னு நம்ம நினச்சி செய்யப்போகும்போது அதில் இருக்கிற கால டூரேஷன் நமக்கு வந்து டூரேஷனோடு செய்யறது ஒவ்வொரு யோகாவுக்கு நடுவில் செய்யவோ ஒரு பயிற்சி நடுவில் செய்யக்கூடிய கால நிர்ணயம் பண்ணி செய்யறது வந்து அது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நல்ல ஒரு இது நமக்கு வந்து ஆரோக்கியத்தையும் ரிசல்ட்டையும் தரும் அதுவே முக்கியமாக மூச்சுப் பயிற்சி முக்கியமாக அதில் இருக்கிற விஷயங்கள் வந்து நம்மளோட ஆக்சிஜன் லெவலை நல்லா உடம்புல வந்து சர்க்குலேட் பண்ணறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் இதை வந்து பிடித்தமானது செய்யாத ரொம்ப கட்டாயத்தின் பேரில் செய்யாத இது ஒரு உடற்பயிற்சினு நினச்சி இது ஒன்று டே டூ டே லைஃபில் இது ஒன்றுன்னு நினச்சி செய்யும்போது நல்ல பலன் நினைக்கலாம் கிடைக்கும்